ஆ திருமுருகன் சைக்கிள் கடைங்களா சைக்கிள் என்னன்ன மாடல் பையன் பதினாலு வயது ஆச்சுங்க ஒரு நல்ல சைக்கிளாக நான் வாங்கலான்ருக்கிறேங்க என்னென்ன சைசில் இருக்குதுங்க

சரிங்க நான் ஒரு ஐயாயிரத்துக்குள்ளே நான் சைக்கிள் பார்க்கலான்ருக்குறேங்க அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏதா உங்கள் கடையில் ஏதாவது இருக்குதுங்களா ஆ இல்லைங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் சைக்கிள் வாங்கியிருந்தோம் வேறு சைக்கிள் அந்த சைக்கிள் கொஞ்சம் தரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது உங்கள் கடையில் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்குதுனு சிலர் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு கேட்கலான்னு இது கொஞ்சம் தரம் நல்லா இருக்குதுங்களா

சரிங்க ஓ ஏழாயிர ரூபாய்க்கு வாங்கினாதான் கரெக்டாக இருக்கும்களா ஆ அதுக்கு கம்மியாக கொஞ்சம்

ஆமாங்க நல்ல சைக்கிளாகவே இருக்குதுங்களா அதில் பிரேக்கிங்கு இந்த வீல் வீல் கம்பி போஸ்ட் கம்பி இதெலாம் கொஞ்சம் நல்ல தரமாக இருக்குதுங்களா

இல்லைங்க சிலர் சைக்கிளில் இந்த போஸ்ட் கம்பி எல்லாம் வந்தால் கொஞ்சம் சன்னமாக போட்டுடறாங்க ரிம்மு ஆ ரிம்மு ரிம்மு வளைஞ்சி பெண்டு வருதுனு சொல்றாங்க ஆ அதனால தான் உங்கள் நீங்கள் அது அதெலாம் கொஞ்சம் தரமாக இருக்குதுங்களா

ஓ ஆ சரி சரிங்க இன்னும் எப் இன்னும் என்னப்பா டவுட்டு பெல்லு பெல்லு இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் தரமாக கிடைக்குங்களா

ஆ கரெக்டாக இருக்கும்க ஆ அதான் அதான் சிலது பெடல் கட்டையெல்லாம் சீக்கிரம் போய்டுதுங்களா அதனால தான் சரி உங்கள்கிட்ட வாங்கினா கொஞ்சம் ஹெவியா இருந்ததுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படினுன்னு சொன்னாங்க வீட்டில் கன் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா ஏழாயிரம் வரும் சொல்கிறீங்க ஏழாயிரம் வரும் சொல்கிறீங்களா சரிங்க நான் வீட்டில் கலந்து பேசிட்டுங்க ஒரு ஏழாயிர ரூபா ரெடி பண்ணிவிட்டு வரேனுங்க அப்புறம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு தள்ளுபடி கொஞ்சம் கொறச்சு கொடுங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க